என்னோடய பகுதியில் வந்து ஹிந்து மதம் தான் அதிகமாக இருக்குது அதை தவிர முஸ்லீம் மதம் கிறிஸ்துவ மதம் இந்த மதங்களும் இருக்குது ஆனால் நான் இருக்கிற பகுதியில் ஹிந்து மதம் தான் அதிகமாக இருக்காங்க